எங்கூர் கார்மெண்ட்ஸில் நரியங்குப்பத்தில் பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சீலைப்பள்ளி கோடிப்பள்ளி குட்டப்பள்ளி தீப்பனப்பள்ளி வேப்பனப்பள்ளி தீர்த்தம் பாக்லூர் இந்த பக்கம் வந்து டேமு அங்கே இருந்து வராங்க அதுக்கப்பறமாக வந்து கார் கம்பெனி இருக்கு டெல்டா கம்பெனி இருக்கு அதில் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வேலை செய்யறாங்க அங்கே வந்து தர்மபுரியில இருந்து ஒசூருக்கு வராங்க பெங்களூருக்கு போகறாங்க எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம்